இப்போ வந்து நாங்கள் ஒரு கிராமத்து காட்டு பகுதியில இருக்கோன்னு வச்சிக்கோங்க இங்கே ஒரு ஒருத்தருக்கு அடிபட்டுருக்கு அப்படிங்குற பட்சத்தில் நம்ம ஆம்புலன்ஸ்ஸுக்கு கால் பண்ணோம்னா அது வந்து அவங்களுக்கு வழி தெரியாது அதுவும் காடு பகுதிங்குறனால வண்டி இது வரமுடியாம போயிரும் ஒரு டூவீலரில் தான் கூட்டிகிட்டு போறமாதிரி இருக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கனா இப்போ வீட்டுக்கு ஒரு வண்டி அப்படிங்குறதுலாம் இங்கே கிராமப்பகுதியில் அதிகமாக இருக்காது எதோ ஒரு நாலு வீடுக்கு தள்ளி ஒருத்தர் வச்சி இருப்பாங்க அவங்களும் வந்து வெளியில் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க அவங்கக்கிட்டையும் நம்ம பொழுதனைக்கும் வண்டி கேட்க முடியாது அப்படிங்குறபட்சத்துல அவரு இப்போ அடிப்பட்டு கிடக்காங்க அப்படிங்குற போது அவங்கள நம்ம வந்து கூப்பிட்றோம்னா வந்து வண்டி கிடைக்காதது முதல் பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது அடிப்பட்டவர் வந்து நல்லா இருந்தார்னா பரவாயில்லை எதோ ஏறி உட்காந்துப்பாரு ரொம்ப காயமாக இருக்குறாருனா பின்னாடி ஒரு ஆள் உட்காந்து பிடிச்சிக்கிணும் அதுக்கும் வந்து உதவிக்கு வந்து யாரோ ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த காலக்கட்டத்தில் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க போகறது இல்லை எல்லாரும் வேலைக்கு போறவங்க தான் யாரும் வரவும் மாட்டாங்க அவரை கஷ்டப்பட்டு அங்கே இருந்து டூவீலரில் தான் ஏற்றி கூட்டிகிட்டு போறமாதிரி இருக்கும் அதுவும் வந்து ரோடு சரியாக இருக்குமா இருக்காது ரோடு வந்து ரோடு காடு பகுதி கிராமப்பகுதிங்குறனால ரோடு வந்து மேடு பள்ளமாக இருக்கும் அப்படிங்குற பட்சத்தில் அவருக்கு வந்து அடிப்பட்டுருக்கு அவர் சுயநினைவு இல்லாம இருப்பார் அவரை வந்து அந்த ரோட்டில் கூட்டிகிட்டு போகறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் போ ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போகறது அதுவும் வழி ரொம்ப தூரமாக இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கனா ரோட்டில் வந்து ட்ராஃபிக் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து காட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு ட்ராஃபிக் கண்டிப்பாக இருக்கும் அந்த ட்ராஃபிக் எல்லாம் தாண்டி அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷியமாக இருக்கும் இதுக்கெல்லாம் மெயின் காரணமாக என்னனா நம்ம கிராமத்தில் இருக்கும் போது அங்கே ஆம்புலன்ஸ் வராதது தான் மெயினாக இருக்கும்